இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம்புளாக சொல்லப் போனால் நண்பர்களோடு பேசுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையாகவே இந்த வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வரும் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி மொபைல் ஃபோன்ஸ் இல்லாத டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேர்காணல் அப்படின்ற ஒரு வழிதான் இருந்துச்சு போவோம் அவங்களை வந்து சந்திப்போம் நேர்காணல் பண்ணுவோம் அப்போது வந்து பார்த்தீங்கன்னா அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் போகிறது தெரியாது ஒரு உண்மையாக ஒரு ஈடுபாடு இருக்கும் உங்களுக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் ஈடுபாடு இருக்கும் பட் இப்போது டெக்னலாஜி வந்துட்டு என்ன ஆச்சுனா எல்லாேருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஆன்லைனில் சேட் பண்ண ஆரமிச்சுட்டாங்க எல்லாேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம்னால் எல்லாம் மெசேஜ் பண்ணுறாங்க முன்னே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் தேவைப்படுதோ இல்லை ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிணுமோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போய்விட்டு அவரை சந்தித்து ஒரு உரையாடல் இருந்துச்சு ஒரு நேர்காணல் உரையாடல் இருந்துச்சு பட் இப்போது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த டெக்னலாஜி மொபைல் ஃபோன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து கம்மியாகி கொண்டே வந்துகிறது அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அது ஒரு எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராவ் பேக்காக இருக்குது இப்போதைக்கி நான் ஜென்ட்ரலாகவே வந்து பார்த்தீங்கன்னா அதை ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே இன்னும் கொஞ்சம் நண்பர்களை சந்தித்து பேசுகிறது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்டாக இருக்கும் அவங்களோடய டெக்னலாஜியில் சேட் பண்ணுறது